கோவிட் நயின்டின் வந்து உலகமே மக்களுடைய பேர் இழப்புகள் மரணத்தை ஈர்க்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தொற்றாக அந்த கோவிட் நயின்டின் வந்து இருந்தது இந்த தொற்றுகள் வந்து பல லட்சங்கள் மக்கள் வந்து உயிர் இழந்த ஒரு மிகவும் கொடூரமான ஒரு நோயாக அந்த நோய் கருதப்பட்டது எங்கள் பகுதியில் வந்து நான் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது சுற்றுலா செல்வதெல்லாம் ரொம்ப சிரமம் ஏன்னால் மூச்சுக் காற்றுப்பட்டாவே அந்த நோயானது தொற்றுடைங்கிறதுனால யாருமே எங்கேயும் சுற்றுலாங்கெலாம் செல்வதற்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்கள் பகுதியிலே ஒரு சில நபர்களுக்கு வந்ததுனால் எங்களுடைய ஊ ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரி எல்லாம் பகுதிகள்லேயுமே எல்லாம் தெருக்கள்லேயுமே மக்கள் நடமாடுவதற்குக்கூட வாய்ப்பில்லாமல் ஒரு அமைஞ்சுருந்துச்சி ஏன்னால் அந்தளவுக்கு ஒரு கொடூரமான நோயாக அந்த கோவிட் நயின்டின் இருந்ததுனால் சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி தான் காணப்படுது எங்கேயும் அதிகமாக பயணம் செய்வதற்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால் பெரும்பாலும் அந்த தொற்று ஓரளவு முடிகின்ற வரை வீட்லேயே இருந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நெல தான் அமைஞ்சு விட்டது அதனால பயணங்கள் செல்வதற்கோ சுற்றுலா செல்வதற்கோ பெரும்பாலான வாய்ப்புகள் அமையவில்லை அ அதனால் அந்த கோவிட் நயன்டி வந்து ரொம்பவும் மக்களினுடைய உயிர்களை பறித்த ஒரு பெரிய தொற்றாக அமைஞ்சுருந்துச்சு